எனக்கு பைக் ரைடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா நான் இங்கே இருந்து லடாக் போகலாம்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எல்லோருமே ஃபேஸ்புக் அது இதுன்னு போட்டுருந்ததுலாம் பார்த்துட்டு தான் நானும் கிளம்புனேன் ஆனால் அப்போ பார்க்கும் போது அவங்களுக்கு மட்டும் நல்ல இடம்லாம் கெடைக்கிது நான் போகும் போதெல்லாம் ஒரே மழை டைம் மழை டைமில் போகிறதால அடிக்கடி டயர் பஞ்சர் டயர் வழுக்கி விடுறதும் பஞ்சர் ஆகிறதும் அப்படி இல்லை ப்ரேக் டவுன் ஆகிறது ரொம்ப இது நடந்துச்சு அதேமாரி ரொம்ப லாங் தூரம் போகிறதால முதுகுவலி எல்லாம் எனக்குலாம் ரொம்ப இருக்கு அதனால என்ன பண்ணோம்னா அவ்வளோ தூரம் போகிறதால ஓரு கண்டினியூஸாக பைக் ஓட்டாம அப்படியே அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே ஒரு அரமணி நேரம் வேறு எங்கேயாச்சும் போக ஒரு டீ கடையில் ஒரு பத்து நிமிஷம் அப்படி போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அதுமாரி உடம்பு கை கால்லாம் வலிக்காது அந்தமாரி சாப்பாடு வந்து அந்த டைமில் ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டா வயிறுலாம் ரொம்ப புடிச்சிக்கும் அந்தமாரி ஃபுட்டுலாம் சாப்பிட கூடாது அதுமாதிரி ஜூஸ் ஐட்டமும் அடிக்கடி சாப்பிட கூடாது நான் அதெல்லாம் சாப்பிட்றேன் என்ன பண்ணணும்னா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும் தான் தோணும் அந்தமாரி நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த ப்ரெட்டு சாப்பிட்லாம் ப்ரெட்டு ஜாம் அதை கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் நீ நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்